நான் வந்து ஃபோனில் உள்ள கேமரா தான் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி பசங்கள்கிட்ட வாங்கிக்கிறது டிஎஸ்எல்ஆரு அதுக்கு மேல் நம்மள்ட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை வேறு எந்த கேமரா வாங்கறளவுக்கு டிஎஸ்எல்ஆர் வாங்கிக்குவேன் இல்லைனா என் ஃபோனில் உள்ள கேமரா எடுப்பேன் என் ஃபோன்லேயும் ஒரு கே நான் விவோ வி தேர்ட்டி வச்சிருக்கேன் லேட்டஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ஐஃபோன் கேமரா ரொம்ப பிடிக்கும் பசங்கள்கிட்ட ஐஃபோனை வாங்கி அதில் ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறது எடுத்து இன்ஸ்டாக்ராம் பேஜில் அப்லோடு பண்ணுறது ஃபோட்டோக்ராஃபி கற்றுக்கலாம் ஃபோன் ஃபோட்டோக்ராஃபியும் கற்றுக்கலாம் பசங்கள்ட்ட எப்பவாச்சும் வரும் போது கேமரா இருக்கும் போது அதுக்கு யூஸ் பண்ணக் கற்றுக்கங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சும்மா சும்மா எடுக்கிறத விட அதில் என்னென்ன ஆப்சன் இருக்குது இதெல்லாம் பார்த்துக் கற்றுக்குணும் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோனு ஃபோட்டோ போட்டு அழுத்திட்டு இருக்கக்கூடாதில்லை கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கணும்ல அது மாதிரி கற்றுக்கிறது என்ன ஃபோனில் எடுத்தோம்னா கொஞ்சம் க்வாலிட்டி கம்மியாக இருக்கும் கேமரா எடுத்தால் நல்லாயிருக்கும் அதே ஐஃபோனில் எடுத்தோம்னா கேமரா அளவுக்கு க்வாலிட்டி இருக்கும் என் ஃபோனை அப்டேட்டுக்கு போட்டத்துக்கு பிறகு நல்லாயிருக்கு ஆனால் அந்த அப்டேட்டு இல்லை கேமரா செட்டிங்கு இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது தான் கற்றுக்கிட்டோம்னா எல்லாம் ஈஸி தான் என்கிட்ட கேமரா கிடையாது நான் ஃபோன் கேமராவில் தான் எடுப்பேன் அப்பப்போ பசங்கள்கிட்ட வாங்கிக்குவேன்